ஆ நமஸ்காரம் ஆமாங்க

ஆ சரிங்க நாங்கள் ஒரு பத்துக்கு பத்து ரூம் கட்டணுங்கோ ஆமாங்க ஆ ஒரு கடை ரூம் கட்டணும் ஆ கடை ரூமில் பத்துக்கு பத்து கடை ரூம் ஆமாங்க கடை ரூம் கட்டணும் அது எப்படி பட்ஜெட்டெலாம் எவ்வளவாகும் என்னென்னு சொன்னீங்கன்னால் நான் அதுக்குத் தகுந்த மாதிரி ஏற்பாடு பண்ணுவேன்

ஆமாங்க ஆமாங்க

ஆ ஆமாங்க ஆ ஆ ஆ ஆ ஆ

ஆமாங்க எது செஞ்சால் எங்களுக்கு ரேட்டு அமையும்னு சொன்னீங்கன்னால் பரவாயில்ல

ஆ ஆமாங்க எத்தனை நாள் ஆகுங்க ஆலோபிளாக் வைச்சா ஆ

ஆ ஓ ஆ மூணாளும் ஆயிடுங்களா ஆ ஆ

ஆ சேரி

ஆமாங்க டைல்ஸ் போடணுங்க ஆ ஆ ஆ ஆ சரிங்க

ஆ

ஆ ஆ அது ஆ ஆ ஆ ஆமாங்க அப்போ நாங்கள் செவத்துலயே வச்சுக்கலாங்கிறீங்க ஆ ஆ ஆ ஆ சரிங்க சரிங்க சரிங்க என்ன ரேட்

ஆ சரிங்க நான் வீட்டில் அவரை கேட்டு உங்களுக்கு நான் பதில் சொல்றேங்க ஆ சரி ஆ